அதாவது ஸ்டேட்டில் ரெண்டு கட்சி இருக்குது சென்ட்ரலில் ரெண்டு கட்சி இருக்குது ஒரு கட்சி இல்லைனா ஒரு கட்சி இந்த கட்சி இல்லைனா அந்த கட்சி அந்த கட்சி இல்லைனா இந்த கட்சி இவங்க ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சுட்டுருக்காங்க ஜனநாயக நாடு அப்படிங்குற வகையில் பார்த்தோம்னாக்கா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறை பிடிச்சிருக்குது அதுலேயும் வந்துட்டு ஊழல் நடக்காமல் நேர்வழியில் எல்லாமே நல்லவிதமாக நடக்கணும் இன்னொன்று அதாவது எல்லா முதல்ல இருந்த தலைவர்கள் வந்துட்டு தங்களுக்காக தங்கள் குடும்பத்துக்காகனு சுயநலமாக இல்லாமல் பொதுமக்கள் நலனுக்காக நிறைய நலத்திட்ட உதவிகளையும் நிறையா இது நிறைய நலத்திட்ட உதவிகளையும் நிறைய இதுகளையும் திட்டங்களையும் அறிவிப்பு செஞ்சு அதை நடைமுறையில் செயல்படுத்தினாங்க அதனால் பொதுமக்கள் எல்லாேருமே பயனடைஞ்சாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது மக்கள் நலனுக்காக சுயநலமாக இல்லாமல் பொதுநலனாக இருந்து பார்க்குற ஒரு அமைப்பு உருவாகணும் இது ஒன்று பிடிக்காதது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னால் எந்த இதலேயும் எல்லா துறையிலேயுமே லஞ்சம் ஊழல் அதாவது சர்வாதிகார தன்மை இந்தமாதிரியான நிறையா ஒரு அதாவுது நிறைய முரண்பாடான மக்களுக்கு பயனில்லாத செயல்கள் வந்துட்டு இருக்கிறது வந்து பிடிக்காதது அதாவது எனக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் அப்படினாக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்க வந்து அரஸ் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து சினிமா துறையில் இருக்கும் போதே நிறையா மக்களுக்கு நிறைய உதவிகள் அரசியலுக்கு வருவோம் வ அதுக்காக வர்றதுக்காக இந்த உதவிகளெலாம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எதையும் எதிர்பார்த்து செய்யாமல் அவர்னால் முடிஞ்சது நம்மளால் நாலு பேருக்கு உதவி செய்யணும் போ காப்பாற்றணும் புழைக்க வைக்கணும் அப்படினு சொல்லிபோட்டு சாப்பாடு போட்டு வேலை வாங்கிக்கொடுத்து மருத்துவ உதவிகள் இலவசம் எத்தனையோ இதுங்களெலாம் அவர்னால் முடிஞ்சது செஞ்சார் அதனால் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்து நேரில் பார்த்து பேசுனோம்னால் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னால் அதாவது ஆரம்ப பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி கல்வி முடித்து ஒரு வேலைக்கு போகிறவரைக்கும் ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமல் எல்லா மக்களுக்குமே வந்துட்டு கல்வி அப்படிங்குற ஒன்றை வந்து இலவசமாக்கணும் இதுதான் நான் கேட்கணும்னு ஆசைபடுறது